என்னோடய வாழ்க்கையை பற்றி நான் என்ன சொல்றதுன்னால் என்னுடைய குழந்தைகள் தான் அவங்களை எப்படி முன்னேற்றம் அடைய செய்கிறது அப்படிங்கிறத அப்படிங்கிறதோட கவனத்தில் தான் என்னுடைய வாழ்க்கையுடைய தீர்மானமே இருக்குது அவங்கள எப்படி முன்னேற்றம் அடைய வைக்கிறது அப்படிங்கிறத நோக்கி தான் என்னுடைய பாதை போய் கொண்டிருக்கிறது அதனால் வந்து நான் வந்து பெரிசா ஒன்றும் என்கிட்ட பாதை இல்லை எந்த பாதை கிடச்சாலும் அதில் போகணும் அப்படிங்கிறது மாதிரி தான் என்னுடையது நான் எந்த வேலை கிடச்சாலும் செய்வேன் எந்த அதுக்காக வந்து இதை தான் செய்வேன் அப்படிங்கிறதில்ல அதனால் என் குழந்தைகளுக்காக நா எந்த வேலைக்கு வந்தாலும் செய்கிறது எது வேணாலும் செய்வேன் அதனால வந்து நான் எந்த பாதையும் வந்து நான் என்னுடைய பாதையாக மாற்றி அதில் நான் வந்து என்னுடைய குறிக்கோளை வந்து நான் சென்றடையறதுக்காக நான் பயன்படுத்தி அதில் தீர்மானமாக இருப்பேன்